நான் விரும்பிச் செல்லும் சுற்றுலாத் தலம் திருச்செந்தூர் ஏனென்றால் அது எனக்கு அங்கே போனால் மனநிம்மதி கிடைக்கிது அந்தக் கடல் அலையை பார்த்துட்டே உட்காந்துட்ருந்தோம்னா ரொம்ப மனது வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே இருக்கலாம் அதுக்காக நாங்கள் போகிறோம்